மீனு மீனேய் மீனு மீனேய் மீன் வியாபாரம் விற்கிறதுலாம் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாருக்கும் வாங்குனவங்களுக்கும் கொடுக்கலாம் இலங்கைக்குனா அன்றைய வரையும் வட்டிக்கு வாங்கிருக்கலாம் இல்லை ஒரு பிள்ள கட்டி கொடுகுறக்கான முடியாமல் வாங்கிருக்கலாம் அது வந்து வட்டி வாசிகளும் வாங்கிருப்போம் ஒரு குழு காரங்கள்கே ட்ட வாங்கிருப்போம் கொடுக்க முடியாமல் இருப்போம் அந்த நேரத்தில் மீன் விற்கும் போது வந்து வேடிக்கையான பொருள்களும் இருக்கும் ஊடையில இருந்துட்டு நம்ம வந்து ரெண்டுன்னு விற்தோம்னு வைங்களேன் மூணு தாங்கன்னு கேட்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் மூணு எப்படிமா தர முடியும் எங்களுக்கு கட்னா தான் தர முடியும் அப்படிம்போம் தந்தால் தான் முடியுன்னு அதில் உட்காந்துட்டு போக மாட்டாங்க எங்க வீட்டுக்கும் இன்னொரு ஆட்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இந்த பிரச்சனையில் அவங்க முகத்தையே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒதுங்கி வியாபாரம் விற்க போய்டுவோம் ஆனால் அவங்க எங்கள் கண்ணு முன்னால் வந்து நிற்பாங்க அவங்களுக்கு வந்து மண்டையில் மயிரே இருக்காது அவங்க வந்து தொப்பி வச்சுட்டு போவாங்க அப்போது எங்களுக்கு ரொம்ப இதாருக்கும் தொப்பியை எடுத்தால் அவங்களுக்கு வந்து முகத்தை பார்க்க இதாக இருக்காது அதுக்காக தொப்பி வச்சுருப்பாங்க என்னோடய அம்மா வந்து என் பக்கத்துலேயே இருப்பாங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவனை பார்தோடனே நாலு தொப்பி பத்துரூபா நாலு தொப்பி பத்துரூபான்னு மீனு வியாபாரம் விற்கிறவங்க அந்த தொப்பியை பற்றி பேச கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ எனக்கு அதில் வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அய்யோ நம்ம தொழில் பண்ண வந்த இடத்துல இதுலேயும் பிரச்சனை பண்ணிட கூடாதே அந்த அப்படின்னு ஒரு இது இருக்கும் நல்ல வேடிக்கையான இதாக இருக்கும் நிறைய பேர் வருவாங்க இந்த மீன் சாப்பிட்டா உட்காந்துருந்தே சாப்பிடலாம் உருவி உருவி சாப்பிடலாம் அப்படி இந்த வாழை மீன் சாப்பிட்டா வாழை மீன் வந்து முல்லாருக்கும் அதுக்காக வேடிக்கையாது அதாவது மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த வேடிக்கையாகவும் நாலு பேர் முகத்தை பார்க்குறனாலையும் அந்த கஷ்டங்கள் இல்லாமல் போய்டும் நல்ல வேடிக்கையானா இதில் தான் வாழ்ந்துகிட்டுருக்கோம் யாரை பார்த்தாலும் ஒரு சந்தோஷமாக ஒரு சிரிப்பாக உள்ள மன கஷ்டம் இருந்தாலும் ஒரு வேடிக்கையாகவே வாழ்ந்திடணும் அதே போல் இவங்களோடய இவங்க இவங்கெலாம் கலந்து பேசுகிறதுக்கு ரொம்ப இதாருக்கும் மகிழ்ச்சியாருக்கும் நாங்கள் வந்து எப்போதும் சந்தோஸ் வெளியே வந்து உள்ள இருந்த வேதனையோடய வெளியே வந்து பார்க்கும் போது எல்லா மக்களோடய சந்தோஷமாக தான் இருப்பேன் எப்போதும் சிரிச்சிட்டே இருப்பேன் காமெடி பேசிட்டேருப்பேன் எல்லாரும் பார்க்குறவங்களே இவள் சிரிச்சிட்டே தான் இருக்கா அப்படிம்பாங்க ஆனால் எல்லா மக்களும் சிரிச்ச மேனிக்கா தான் மீன் வாங்கிட்டு போகணும் நம்ம மீனை வாங்கிட்டு போகிறவங்க மனது நிம்மதியாக சாப்பிடணும் அப்படின் சொல்லி வேடிக்கையான உலகத்துலேயே நான் வாழ்ந்துகிட்டுருக்கேன் வேடிக்கையாகவும் பேசுவேன் வேடிக்கையாகவே பேசுவேன் வேடிக்கையாகவே இதாக ஆக்குவேன் அதனால் என்னை நம்பி என்னோடய எல்லோருமே நினைப்பாங்க எல்லோத்துக்கும் மீன் போட இடம் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தர்லேயேனு நினைப்பாங்க அதே போல் எனக்கும் ஒரு இது உண்டு எல்லோத்துக்கும் கடையில் ஃப்ஸ்டாக கொடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு கொடுத்தது கடைசியாக அஞ்சாது கடை அந்த கடைலேருந்து எப்படி வியாபாரம் விற்க போகிற அப்படின்னு அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க நம்மகிட்ட வாங்கிறவங்க நம்மளை தேடி வருவாங்க நம்மளுக்கும் போட்ட தொழில் நம்மளுக்கு விற்கும் அதே நம்மளுக்கு இன்றைக்கி தான் இவ்வளோ கிடைக்கணுன்னு நினைச்சிருப்பாரு கடவுள் அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிம்பாங்க அதே போல் நாங்கள் உக்காந்துருக்க இடத்த தேடி வருவாங்க தேடி வர ஆட்கள்லா வேடிக்கையாக பேசுவாங்க அது கொஞ்சம் ஒரு சந்தோசமாகவும் இருக்கும் வேடிக்கையாகவும் இருக்கும் வேடிக்கையாக ரெண்டு மூணு பே பேச்சு பேசணுன்னு எனக்கு ஆசை என்னோடய அப்பா இறந்து போனாங்க அந்த தொழில நான் பண்ணிட்டு வரேன் எங்கள் அம்மா தான் எங்கள் கூட இருக்காங்க எழுவத்தி ரெண்டு வயது ஆகுது அவங்களை பக்கத்தில் வச்சுட்டு தான் நாங்கள் தொழில் பண்ணிட்டு வரோம் ஆனால் அந்த தொழில் பண்ணாலும் நல்லா இருக்கும் நல்லா ஜாலியாகவும் இருக்கும் நான் வந்து போட்டுருக்க வந்து எல்லோருக்குமே போட்டுருக்க மாதிரி ஒவ்வொரு கடைலெலாம் போடலை நான் ரோட்டில் தான் போட்டுருக்கேன் வியாபாரம் அப்போ போகும் போது வரும் போது அந்த ஆட்கள்லாம் பார்க்கும்போது கேலி கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த தொழில்லா பண்ணிக்கிட்டு ரொம்ப இதாக இருக்கும் அந்த முக்கியமான சொல்ல போகணுன்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கேள்வி கிண்டல் பண்ணுறது ஒரு இது இல்லாத நில இதான் ஆனால் நம்மளுக்கு ஒரு இதாக இருந்தால் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை சொல்லிகிட்டே தான் இதாக்குவேன் நிறைய நக்கல் நையாண்டி இதெல்லாம் பேசுவேன் இருந்தாலும் இதெல்லாம் பேசுகிறதுக்கு விருப்பு இருக்கா இல்லையானு தெரியலை நான் இருந்து கஷ்டத்தில் வந்து அது பேச எனக்கு வர மாட்டுது அதனால்